பழைய தலைமுறையாக ப நாங்கள் பயன்படுத்துகிற குடும்ப சமையல் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் நாங்கள் முஸ்லிம்ஸ்னால் பிரியாணி தான் பரம்பரையாக பண்ணிகிட்டு வருவோம் அது பார்த்தீங்கன்னா ஏதாச்சு நீங்கள் சாம்பார் சாதம் செய்ய சொன்னால் கூட கொஞ்சம் டஃபாக இருக்கும் பிரியாணி செய்ய சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிரியாணியோடு பாயாசம் சேமியா பாயாசமும் பச்சடி பண்ணுவோம் அதனால எங்களுக்கு சமைக்க சொன்னால் வேறு ஏதாச்சும் சமைக்க சொல்கிறத விட இந்த இந்த குக்கிங் செய்ய சொன்னால் ஒரு சீக்கிரமாக செஞ்சுடுவோம் ஒரு கஷ்டமே இல்லாமல் அதை பார்த்தீங்கன்னா மற்ற ச சமையல் பண்ணும்போது மற்ற சாம்பார் சாதம் இதெல்லாம் தனித்தனியாக பண்ண பண்ணுறோம் பண்ண வேண்டியதாக இருக்கும் பிரியாணி பார்த்தீங்கன்னா அது தான் பாரம்பரியமாக பண்ணிவிட்டு வரோம் ஏன்னால் இப்போ எல்லா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கட்டும் ஏதோ ஒரு நல்லது கெட்டது இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அது தான் பண்ணுவோம் அதனால அது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவோம் ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து நல்ல பிரியாணி செஞ்சு நல்ல பிரியாணியும் சமைச்சி சாப்பிட்லாம்